சொல்லுங்க சார் உங்கள் கடையில் வந்து நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் டெய்லி ஒரு ஒரு வெரைட்டி போட்றீங்கன்னு சொல்லி சொல்லிட்யிருந்தாங்க பக்கத்து வீட்டில் டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின் சொல்லி சொன்னாங்க சார் உங்கள்கிட்ட இன்னிக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலான் சொல்லி கால் பண்ணியிருக்கேன் சார்

ஓ ஓகே சார் சிக்கன் பிரியாணி இருக்கும் இல்லை சார் சிக்ஸ்ட்டி ஃபைவ் இருக்குங்களா ஓகே ஓகே சார் ஓகே சார் சிக்கன் பிரியாணியில ஒரு ரெண்டு கொடுத்துருங்க சார் ஆ போட்டி இருக்குங்களா ஆ அதுலையும் ஒரு ரெண்டு கொடுத்துருங்க சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபையில வந்து ஒரு ஹாஃப் கேஜ் கொடுத்துருங்க ஆ வேறு எதாவது ஸ்பெஷல் இருக்கா சார் இன்னிக்கு அது ஓ அது ஓ ஒரு ஒன்று கொடுத்துருங்க சார் அது நாங்கள் டேஸ்ட் பார்க்கறோம் இன்னிக்கு ஓகே சார் ஓகே சார் இங்கே நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் நல்லா இருக்கு டேஸ்ட்டு குழந்தைங்களும் விரும்பி சாப்புறாங்க குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைக்கிறாங்க அவங்க அப்படின் சொல்லிட்யிருந்தாங்க இது எங்கள் குழந்தைங்களும் விரும்பி கேட்டாங்கன்றதுக்காக சரி இன்னிக்கு எப்படியாவுது டிரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் சார் நாங்கள் கால் பண்ணியிருந்தேன் ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் சார் டெலிவரி பண்ணுற மாதிரி தான் சார் வேணும் எனக்கு வந்து ஒரு டுவெல் தேர்டிக்கு வேணும் சார் ஓகே சார் இதான் உங்கள் நம்பர் வாட்ஸ்ஆப் நம்பருங்களா ஆ ஃபோன் பே ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நான் நீங்கள் வந்து அனுப்பிவிடுங்க எவ்வளோன்னுன்னு ஆ நான் உங்களுக்கு ஃபோன் பே கூகுள் பேவில நான் அனுப்பி விட்டறேன் சார் அமௌண்ட்டு ஆ சரிங்க சார் சரிங்க சார் ம் தேங்க் யூ சார் ம் ம்